பழங்கால மற்றும் இடைகால இந்தியாவில் இருந்து மிக புகழ்பெற்ற சில மன்னர்கள் பற்றினா எனக்கு ரொம்ப வியக்கத்தக்க வகையில நான் கேள்வி பட்டது என்னன்னா ராஜராஜ சோழன் வந்து மிகப்பெரிய மன்னர் அப்படின்றது ஒரு விஷயோம் அப்போ வந்து சோழ வம்சத்துலேயே மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சாருன்னு தான் சொல்ல முடியும் ஆகவே என்ன பண்ணுவன்னா போர் செஞ்சு நாட்டை எல்லாம் கைப்பற்றது ஒரு பக்கம் இருந்துச்சினாலும் மக்களுக்கு நல்லது செய்யுறது அப்படின்றது முக்கிய குறிக்கோளாக வச்சுருந்தாங்க அது மாதிரி அவங்க கைப்பற்ற கைப்பற்றினா நாடுகளில் எல்லாத்துலையும் அது வந்து சிவன் கோயிலில் கட்டிடுவார் அது மிகப்பெரிய சிவ பக்தராம் அதனால் எந்தெந்த நாட்லைலெல்லாம் போயிட்டு கைப்பற்றாங்களோ அந்தந்த நாட்லைலாம் அவங்க வந்துவிட்டு சிவன் கோயிலை கட்டிவிடுவாங்க அது மாதிரி அவங்க கட்டின கோவில்கள்லயே ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற கோயில் எதுன்னா தஞ்சை பெரிய கோவில் தான் அந்த கோயிலுக்கு அது அதை அத எப்படி அதை வடிவமைக்கிறதுக்கு யோசிச்சிருப்பாங்கன்றதை பற்றி நம்ம திங்க் பண்ணாலே ரொம்ப அப்படியே பிரமிக்க தக்க விஷயமாக தான் தோணுது அந்த கோவிலோட நிழல் வந்து தரையில படவே படாது இன்னய வரைக்கும் பட்டதே கிடயாது அந்த அளவுக்கு அந்த கோயிலை வந்து வடிவமைச்சிருக்காங்க அந்த கோவில் ஒரு மாதிரி சாய்ஞ்ச மாதிரி தான் கட்டிருக்காங்க அதனால தான் அந்த கோவிலோட நிழல் வந்து கீழே தரையில படவே படாது அப்படின்ற ஒரு விஷயோம் ஒன்று இருக்கு அது எல்லாமே அந்த கற்கள் எல்லாம் எங்கருந்து கொண்டு வந்து அதை எப்படி அவ்வளோ தூரத்தில் கோ கோபுரம் வரைக்கும் கொண்டு போய் கட்டினாங்கன்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா இப்போ இருக்க காலகட்டத்துலையுமே சொல்லபடுது ஆனால் அந்த காலத்தில் இவ்வளோ டெக்னாலஜிஸ் எதுவுமே கிடயாது ஆனா அவங்க வந்துட்டு அவங்களோட நம்ம தமிழர்களோட அறிவு பார்த்து வியக்குற மாதிரி தான் இருக்கு அந்த கோவில் அது என்ன மாதிரிலாம் யோசிச்சு அந்த கோவிலை கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அவ்வளோ பெரிய கோவில் அதுக்கு இடைல அவ்வளோ பெரிய நந்தி மண்டபம் நந்தி சிலை அதெல்லாம் அமைச்சிருக்காங்க அவர் ஒரு சிவ பக்தர் அப்படின்றத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இப்படி ஒரு கோயிலை கட்டிவிட்டு போய்ருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் அவ்வளோ அழகாகவும் தொன்மையாகவும் இன்னும் எத்தனை காலத்துக்கும் அது அந்த கோவில் வந்துட்டு தாங்கிட்டு அப்படியே இருக்கும் இப்போ ரீசன்ட்டாக கூட அந்த கோயிலோட ஆயிரமாவது வருஷம் ஆயிரமாவது வருஷமா என்னான்னு தெரியலை அது கும்பாபிஷேகம் பண்ணாங்க ஆமாம் என் அந்த ராஜராஜ சோழன் தான் நான் ரொம்பவுமே கேட்டு வியந்த ஒரு மன்னர்